ஹலோ ஹலோ ஹலோ கேட்குதுங்களா ஆ ஹலோ கேக்கு கேட்குதுங்க ஹலோ ஆ ஆ

ஆ நீங்கள் என்ன என்ன இது பண்ணுறீங்க மேடம் பால் பண்ணை வெச்சிருக்கீங்களா அதில் என்னென்ன வெரைட்டி நீங்கள் செய்கிறீங்க மேடம் ம் நல்லா தரமான ஐட்டமா எல்லாமே ம் அதை நாங்கள் சில்றை வியாபாரமாக எடுத்து பண்ணால் நீங்கள் அலோவ் பண்ணுவீங்களா அது எப்படி பெனிஃபிட் எல்லாம் எப்படி மேடம் ஐஸ்க்ரீமு அது இது எல்லாம் ம் நாங்கள் சின்ன சின்ன கடைகள எடுத்து டெலிவரி பண்ணலான்னு நினைக்கிறோம் அது கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குமா நம்மளுக்கு அப்படின்ட்டு கேக்கிறேன் மேடம் ம் இது தரமான பொருள் தானே எதுவும் இது இல்லைல்ல நல்ல கேரண்டி அது மாதிரி பொருள் கொஞ்சம் சுத்தமாகவும் ம் தயிருங்க என்னென்ன ஐட்டமு போ நூறு கிராமு எரநூறு கிராம் அந்த மாதிரியெல்லாம் தயிர் கிடைக்குமா மேடம் கிடைக்குமா இது ஐஸ்க்ரீமு அந்த மாதிரி ஐட்டமெல்லாம் கிடைக்குமா மேடம் ம் இது நாங்கள் சரி டீலரே எடுத்து பண்ணலான்னு நினைக்கிறோம் ம் இது சில்லற இதாகவும் பெரிய டீலராக பண்ணாலும் ஏதாவது ஒரு இது கிடைக்குமா நம்மளுக்கு நீங்கள் ஏதோ ரேட்டில் கொஞ்சம் கம்மி பண்ணித் தருவீங்களா

இப்போ பால் வந்து கொள்முதல் பண்ணுறீங்க பண்ணுவீங்கள்ல அது வந்து நம்மளுக்கு அப்படியே நேரடியாக தருவீங்களா டீக்கடை டீக்கடைகளுக்கு அந்த மாதிரி அனுப்பலாம்ன்னு இருக்கோம் சின்னச் சின்ன டீக்கடைல்லாம் இருக்குது நம்ம பக்கத்தில் இருக்குது அது சின்ன டீ டீலர் மாதிரி எடுத்துப் பண்ணலான்னு நெனைச்சிட்ருக்கேன் இந்த மாதிரி கொடுப்பீங்களா அமௌண்டு வந்து